முன்னாடிலாம் வந்து எல்லா இடத்துலையும் பொது இடங்கள்ல ஸ்கூல் காலேஜி எல்லா இடத்துலையும் தமிழ் பேசுனாங்க பட் ஆனால் இப்போ வந்து தமிழுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு தமிழ் படிச்சவங்களுக்கு சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்கிது மேல் படிப்பு படிக்கவும் முடிய மாட்டேங்கிது ஏன்னா தமிழ் ஸ்கூலில் படிச்சவங்களுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்க மாட்டேங்கிது இதனால தான் தமிழ் ஸ்கூலில் படிக்க பயப்புடுறாங்க கஷ்டப்படுறாங்க அதனாலயே தமிழ் பேசும் பழக்கம் குறஞ்சிகிட்டு வருது இதில் அரசாங்கம் தலையிட்டு காலேஜி சேருறதுக்கு ஸ்காலர்ஷிப்பு இந்த மாரி கொடுக்கலாம் சில வேலைகளுக்கு தமிழ் படிச்சவங்களுக்கு தான் னு இடஒதுக்கீடு செய்யலாம் இதன் மூலம் தமிழில் காப்பாற்றலாம்